என்னுடைய பொழுதுபோக்கான நடவடிக்கைகள் அப்படி சொல்லணும் அப்படின்னா நான் வந்து விளையாடுவேன் என்னோடய நண்பர்களோடு கூட சேர்ந்து விளையாடுவேன் சில விஷயங்கள வந்து பகிர்ந்துக்குவேன் அதுக்கப்புறமா வந்து ஓவியங்கள் வரைவேன் அதுக்கப்புறமா நல்லா ஓடி ஆடி விளையாடுவேன் அப்புறமா நண்பர்களோடு சேர்ந்து அரட்டை அடிச்சிட்டிருப்பேன் அப்புறமா சில டைம்மு வந்து ஃபோன் யூஸ் பண்ணுவேன் அதுக்கப்புறமா வந்து என்னோடய மிச்ச இருக்கற டைமில் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரியான ஃபுட்டை சாப்பிட்டுட்டு நான் நல்லா தூங்குவேன் டைம் கெடைக்கும்போது என்னோடய பொழுதுபோக்கு டைமில் இதெல்லாம் போக ரொம்ப டயர்டாக இருந்துச்சு அப்படின்னா நல்லா நான் தூங்குவேன் அதுக்கப்புறமா எப்பொழுதுமே வந்து நான் வந்து படிக்கிறதுல வந்து கொஞ்சோம் ட டையம் ஸ்பென்ட் பண்ணுவேன் அதுக்கப்புறமா நல்லா படிப்பேன் நல்லா எழுத வந்து நான் வந்து முயற்சி பண்ணிட்டிருப்பேன் அதுக்கப்புறோம் நிறைய விஷியங்களில் வந்து நல்லா ஈடுபாடாக நான் இருக்கணுன்னு நினைப்பேன் அப்புறோம் சில விஷியங்களில் வந்து நான் தோற்று போனாலும் வந்து என்னோடய பொழுதுபோக்குன்னு கிடைக்கிற டைமில் வந்து அதை வந்து திருப்பி நான் வந்து முயற்சி பண்ணி பார்ப்பேன் என்னோடய முக்கியமான விஷியமாக வந்து என்னோட உடற்கட்டுகளை வந்து நான் வந்து நல்லா மேம்படுத்தணும் அப்படின்னு யோசிப்பேன் என்னோடய பொழுதுபோக்கான நேரத்தில் அப்புறமா என்னோடய மொபைல் ஃபோனை வந்து நான் வந்து அளவாக யூஸ் பண்ணணுன்னு நினைப்பேன் என்னோடய பொழுதுபோக்கு டைமில் வந்து முக்கால்வாசி நேரம் வந்து என்னோடய மொபைல் ஃபோன் என்னோடய கைபேசியே வந்து எல்லா நேரமும் முடிகிற மாதிரி சில நேரத்தில் ஆகுது அதை வந்து நான் இன்னும் கொஞ்சம் குறச்சிக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன் நிறைய இடத்துல வந்து எனக்கு வந்து ஃபோன் வந்து தேவைப்படக்கூடாது அப்படின்னு நான் நினைப்பேன் எல்லா இடத்துலியுமே வந்து நம்ம கைபேசி வெச்சுக்கிட்டே நான் வந்து யூஸ் பண்ணுறேன் அதனால் என்னோடய பொழுதுபோக்கு டைமில் வந்து கம்மியாக யூஸ் பண்ணிட்டு மீதி நேரத்தில் வந்து என்னோடய தேவைக்கு மட்டும் எடுக்குணுன்னு நான் வந்து நினைப்பேன் அதுக்கப்புறமா என்னோடய பொழுதுபோக்கு நேரத்தில் வந்து நான் வந்து கொ சிறிது நேரம் மட்டும் என்னோடய கைபேசி வெச்சுன்னு விளையாடுவேன் அதுக்கப்புறமா வந்து உடற்பயிற்சி செல்லுவேன் என்னோடய நண்பர்களோடு அரட்டை அடிப்பேன் அப்புறோம் நண்பரோடு போய் விளையாடுவேன் அதுக்கப்புறோம் நல்லா வந்து வரைவேன் நல்லா எழுத நான் வந்து முயற்சி செய்வேன் நல்லா படிக்க ஆரமிப்பேன் நல்லா படிச்சுக்கிட்டும் இருப்பேன் நான் பொழுதுபோக்கு டைமில் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் மட்டும் படிக்கிறதுக்கு ஒதுக்குவேன் அதுக்கப்புறமா நிறைய விஷியங்களை வந்து நான் பண்ணிகிட்ருப்பேன் என்னோடய ஓய்வு நேரங்களில்